ஹலோ அன்பு பவனுங்களா அண்ணா நான் இங்கே டிஎன் பாளைத்துலருந்து பேசுகிறேங்க ஆமாங்க ஒன்றும் இல்லைங்க உணவு ஆர்ட்ரு பண்ணலான்னு பார்த்தேன் ஒன்றும் இல்லைங்க இப்போ அதுக்கு வந்து இந்த ஸ்விக்கி ஆப்பில் பதிவு பண்ணால் எதாவது ரிடக்ஷன் கிடைக்குங்களா எனக்கு கொஞ்சம் டைமிங் கரெக்டாக இருக்கணும் லேட்டாக கூடாது அவங்களும் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருவாங்க அதனால் தான் கேட்டேன்ணா ஆ மட்டன் பிரியாணி ரெண்டுங்கணா சுக்கா ஒரு ஒன்று இதுதான் ஆனால் இன்னும் வேணும் இன்னும் ரெண்டு மூணு ஐட்டம்லாம் இருக்குது அதுதான் ஸ்விக்கியில் பதிவு பண்ணால் தள்ளுபடி இருக்குங்களா அப்படிங்களா சரிணா ஓகேணா நான் ஸ்விக்கியில் பண்ணிவிடுறேங்க உங்கள் கடைக் பண்ணிவிடுறேன் அண்ணா எவ்வளோ நேரம் ஆகுணா நம்மளுக்கு இதுக்கும் பாத்திங்கனா இன்னும் பன்னண்டு கிலோமீட்ருங்கணா ஆம் டிஎன் பாளையம் அண்ணா சாலை அங்கே வந்துட்டு கூப்பிட்டா போதுணா நான் வாய்ங்கிறேன் ஆமாங்க பஸ் ஸ்டாப்பில் தாங்க அங்கேயே தான் வீடுங்க ஓகேணா நான் ஸ்விக்கியில் இப்போ புக் பண்ணிவிடுறேங்கணா ஓகேங்க நன்றிங்க